மைசூர் ஃபிளவர்ஸ் ஷாப்புங்களா நான் வைச்சுருக்கேங்க ஃபிளவர் ஒரு ஒன் கேஜி வேணும் மைசூர் ரோஸ் போடுங்க ஆமாம் ஆமாங்க ஆ ஒன் கேஜி போதுங்க ஒரு ரெண்டு நாளில் வேணுங்க ஆமாம் ஆமாங்க ஓகே பொக்கே டைப்பில்தான் வேணுங்க ஆ பொக்கே டைப்பே போதுங்க பொக்கே டைப் எவ்வளோ வரும் ஒரு மூணு மூணிலேருந்து நாலுக்குள்ளே ஓ போதும் போதுங்க பரவாயில்லை ஓகே இது ஒன்றும் பிரச்சின இல்லைங்க ம் ஓகேங்க ஒன்றும் பிரச்சின இல்லை ஓகேங்க